கிராமப்புறத்தில் மக்கள் விளையாடுறதுக்கு வந்து அதிகமான இடம் இருக்கும் நகர்ப்புறத்தில் விளாட்றது வந்து இடம் அதிகம் இருக்காது மக்களுக்கு அதனால் அவங்களோட திறமை வெளிப்படுறதுக்கு கிராமத்தில் அதிகம் வந்து இடம் இருக்கும் மக்கள் நண்பர்கள் ஒரே நேரத்தில் போயிட்டு ஒரே நேரத்தில் வருவாங்க நகரத்தில் வந்து விளாட்றதுக்கு வந்து எல்லாம் விளையாட்டுங்களையும் நகரத்தில் விளாட முடியாது ஒரு சில விளையாட்டுகள் வந்து இடத்த மோ பொறுத்து விளையாட்டும் மனிதர்களை பொறுத்து இடம் மாறுபடும் விளையாடும் மனிதர்களோட திறமை தனித்தனியாக மாறுபடும் கபடி ஒரு சில வெ விளையாட்டுகள் கிராமப்புறத்தில் தான் அதிகம் விளையாடப்படும் கபடியாக இருக்கட்டும் இங்கே கிரிக்கெட்டு இது மாரி விளையாட்டுகள் வந்து கிராமப்புறத்தில் அதிகம் விளாடுவாங்க ஏன்னா கிரிக்கெட் விளாட்றத்துக்குலாம் இடம் அதிகமாக வேணும் நகர்ப்புறத்துலாம் அந்த அளவுக்கு இடம் அதிகமாக இருக்காது கிராமப்புறத்தில் விளாட்றதுனால அவங்களுக்கு உடல்நிலை வந்து நகர்ப்புறத்தை ச தாண்டி கிராமப்புறத்தில் விளாட்றவங்க விளையாட்டு வீரர்களுக்கு உடல் அதிகமாக உடல் திறன் அதிகமாக இருக்கும் கபடி விளாட்றதா இருக்கட்டும் கொக்கோ மட்டைப்பந்து ம போன்ற விளையாட்டுகள் வந்து கிராமப்புறத்தில் அதிகமாக விளாடுவாங்க அது தனித்தனியாக பிரிந்து தனித்தனியாக நிறையா விளாடுவாங்க அதனால அவங்களுக்கு ஓடி ஆடி விளாட்றதுனால வெயில் எல்லாத்தலேயும் அவங்க விளாடுவாங்க நகர்ப்புறத்தில் வெயிலில் விளையாட்றது வெயிலில் விளாட்றதுலாம் அதிகம் இருக்காது கம்மியாகதான் இருப்பாங்க அவி அவங்களுக்கான இட வசதியும் கிராமத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் கிராமத்தில் விளாட்றவங்களுக்கு வந்து இது மாரி விளாட்டுகள் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கு தனித்திறமையும் ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஒரு விளாட்டு இல்லாமல் அவங்க பல விளாட்டுகள் விளாடுவாங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறத விட கிராமப்புறத்தில் ஒவ்வொரு விளாட்டுமே அவங்களுக்கா விளாட தெரிஞ்சிருக்கும் ஓட்டப்பந்தையம் முதற்கொண்டு உயரம் தாண்டுதல் கபடி கொக்கோ கிரிக்கெட் எல்லாத்துலேயுமே அவங்க அதிகமாக இருப்பாங்க ஒரு சில குறிப்பிட்ட விளையாட்டில் இருக்கிறத விட அவங்க எல்லா விளையாட்டுலேயும் இருக்கிறதுனால அவங்களுக்குகான தனித்தன்மை வந்து நம்ம மற்றவங்களோட ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கும் அது மாரி அவங்களோட உணவுப்பழக்கங்களும் உடல் அமைப்புக்கு சேர்ந்த மாரி இருக்கும் ஒரு சில நேரம் அவங்க வந்து கிராமப்புறத்தில் விளாட்றவங்க விளாண்டு முடிச்சிட்டு அவங்களுக்கான காட்டு வேலைகளை செய்வாங்க வ செய்யப் போகும் போது அதுவும் தனியான உடற்பயிற்சி மாரி தான் செய்யப் போகும் போது அவங்களுக்கு உடல் வலிமை இன்னும் அதிகம் ஆகும் அவங்க காட்தில் விளையிற உணவுகளை இயற்கையானதாக எடுத்துக்கிட்டால் அது எந்த வகை எல்லா வகையிலும் சாரி அவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிக்கணும் அதனால கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட விளையாட்டு திறமையும் அதிகமாக்க முடியும் அவங்களுக்கு பல் வகையான விளையாட்டு வகைகளும் விளையாட முடியும் இதனால் அவங்களோட திறமை வந்து ந மற்றவங்களோட ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கும் தனித்தனி திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டில் அதிகமாக இருக்கும்போது அவங்களோட திறமை எல்லாத்துலேயும் கலந்து இருக்கும் அவங்களுக்கு திறமை வந்து மற்ற நகர்ப்புறத்தை ஒப்பிடும் போது அதிகமாகவே இருக்கும்